சாப்பாடு ஒரு ஐம்பது பேர்துக்கு சமைங்கனு வந்து சொன் சொன்னாங்க சொன்னாக்கா எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படி நான் இவ்வளோ பேர்துக்கு நான் சமைப்பேன் எனக்குத் தெரியாது எங்கூட்டில் பாத்திரமும் இல்லை அடுப்பும் இல்லை நான் எதை வெச்சு நான் சமைப்பேன் அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு ரொம்பம் நான் எதை வெச்சு நான் சமைக்கிறது சொன் மிளகாத்தூளு இல்லை எண்ணெய் இல்லை கடுகு இல்லேனு சொல்லி எப்படி நான் தா சமைக்கிறது நான் இதெல்லாம் இல்லாது நான் எப்படி சமைப்பேன் பெரிய பாத்திரம் இல்லை ஒன்றுமே இல்லாத நான் எந் எந்த விதத்தில் சமைப்பேன் எனக்கு சமைக்கத் தெரியாது அவ்வளோ பேர்துக்குலாம் நான் சமைச்சு பழக்கம் இல்லை நான் எப்படி நான் சமைக்கிறது எதுவுமே இல்லாது எப்படி நான் சமைச்சு நான் எப்படி பண்ணுறது புளி இல்லாது ஒன்றுமே இல்லாது நான் எப்படி நான் சமைக்கிறது காய்கறி சாப்பாடு கொஞ்சம் சரி சமைங்கனு சொல்லிட்டாங்க சமைச்சு ட்ரை பண்ணுறேன்னும் சொ ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரி நம்மளால் முடிஞ்சது செய்வோம் நல்ல ருசியாக இல்லைனாலும் கொஞ்சம் ஒரளவுக்கு செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறோம் பாத்திரத்த வச்சு கொஞ்சம் கொழ கொழனு போகாம கொஞ்சம் நெட்டரிச்ச பதமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவுக்குப் பதமாக எடுத்து சாப்பாடு ஓ செய்வேன் சாம்பார் வந்து புளி வந்து கம்மியாக இல்லாமல் ஓரளவாக தக்காளி போட்டு மிளகாத்தூளெல்லாம் ஓரளவாகப் போட்டு நல்லாக் கொதிக்க வச்சு ஓரளவுக்கு அப்புறம் அப்படியே செஞ்சேன் செஞ்சிவிட்டு